சார் ஐஆர்சிடிசியா நான் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணியிருந்தேன் தவிர்க்க முடியாத காரணத்தினால என்னால் சரியான நேரத்துக்கு போக முடியாது என்னோடய ட்ரெயின் டிக்கெட்டை கேன்சல் பண்ணணும் அதுக்கு என்னவெல்லாம் பண்ணணும்னு டீடெய்ல் சொல்லுங்கள் என்னோடய பிஎன்ஆர் நம்பர் பயணர் ஐடி கடவுச்சொல் இதை எல்லாம் பயன்படுத்தி என்னோடய ட்ரெயின் டிக்கெட்டை கேன்சல் பண்ண உதவி பண்ணுங்கள் ட்ரெயின் டிக்கெட் எப்படி கேன்சல் பண்ணணும்னு எனக்கு தெரியாது அதனால் தான் உங்கள்கிட்ட கேட்கறேன்